நான் படித்த பள்ளியில் வந்து ஒரு நாள் அறிவியல் கண்காட்சி நடத்துனாங்க அப்போ வந்து நான் வந்து ரொம்ப சின்ன பையன் அப்போ வந்து எங்கள் ஆசிரியர்கள் வந்து எல்லாருமே கண்டிப்பாக ஒரு ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு கண்டுபுடித்து கொண்டு வரணும்னு சொல்லிட்டாங்க அப்போ வந்து நான் எனக்கு ஒன்றுமே பண்ண தெரியாது நான் கேட்டேன் ஐயா எனக்கு எதுவுமே பண்ண தெரியாதுனு கேட்டதுக்கு அது எனக்கு தெரியாது நீ எதாச்சும் ஒன்று பண்ணி கொண்டு வந்துதான் ஆகணும் அப்படின்ட்டாங்க நான் வீட்டில போனேன் பக்கத்தில் இருக்க பள்ளி நண்பர்களுக்கெலாம் கேட்டேன் அப்போதுதான் சொன்னாங்க காத்தாடியில் அதுவும் மின்சார காத்தாடியில் ஒரு ஏர் கூலர் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க அந்த மின்சார காத்தாடியில் ஒரு வாளி எடுத்து அதில் ஓட்டை போட்டு அதுக்குள்ள வந்து குளிர் குளிர் கட்டி போட்டோம் அதை போட்டு மின்சார காத்தாடியை போட்ட உடனே அந்த இது பட்டு அந்த நம்மளுக்கு வெளிய வரும்போது குளிர் காற்றாக வந்துச்சு இது வந்து அந்த வெயில் காலத்திலலாம் நல்லா உதவும் அப்படின்னு சொல்லி இதை கண்டுபிடிச்சி கொண்டு போய் நான் வந்து ஏழைகளின் ஏர் கூலர் அப்படின்னு பேர் வச்சு போய் சொன்னோம் அதில் வந்து ஒரு வீடுமாதிரி அட்டையில் ஒரு வீடுமாதிரி செஞ்சு அதை வச்சு அதுக்கு ஒரு கதவு இதெல்லாம் போட்டு பண்ணோம் அது கொண்டு போனோடனே எங்கள் ஆசிரியர் வந்து ஒன்றுமே தெரியாதுன்ன இவ்வளோ அழகா பண்ணிட்டு வந்துட்ட அப்படின்னு சொல்லி என்னையை பாராட்டினாரு அது வந்து எனக்கு மிகவும் பெருமையாக இருந்துச்சு நான் என்னாலையே முடியும் என்னாலையும் நான் நானே இவ்வளோ பாராட்டுவாங்கினேன்னு அவருக்கு வந்து என்னை பார்த்தாலே பிடிக்காது ஆனால் அன்னைக்கி பார்த்து என்னையை அவ்வளோ இம்ப்ரெஸ் பண்ணார் நல்லா பாராட்டினாரு என்னையை அதுக்கடுத்து வந்து அதே ரொம்ப எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு அதுக்கப்புறம் கல்லூரி வந்து சேர்ந்தேன் கல்லூரிகள்லையும் அறிவியல் கண்காட்சி நடத்துனாங்க ஏன்னா நான் படித்தது வந்து ஒரு அறிவியல் கலை கல்லூரிதான் அந்த கல்லூரியில வந்து அறிவியல் கண்காட்சி வச்சாங்க அந்த கண்காட்சியில வந்து இதேமாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டு வரணுங்க அப்படின்னாங்க இது வந்து கண்டிப்பாக இல்லை முடிஞ்சவங்க பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னாங்க நான் அப்போதான் யோசித்தேன் நம்ம ஸ்கூல்ல பள்ளி பருவத்திலையே நல்லா பண்ணோம் இப்போ நம்மளால் என்ன பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணலாம் ஏதாச்சும் ஒன்று புதுசாக நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போனேன் நிறையா தேடி பார்த்தேன் ஒரு பொருளுமே கிடைக்கல அப்புறம் பக்கத்தில் இருக்க இரும்பு கடைகளுக்கு சென் போனேன் அங்கே க கிடச்ச சில திங் சில பொருட்கள்லாம் எடுத்துட்டு வந்தேன் அப்பொழுதுதான் மின்சாரம் இல்லாத பெட்ரோல் பெட்ரோலும் இல்லாத ஒரு தொடர்வண்டி தொடர்வண்டின்னு சொல்ல முடியாது ஒரு இரு சக்கர வாகனம் செய்யலாம் இரு சக்கர வாகனமாகவும் அதை பயன்படுத்திக்கலாம் ஊனமுற்றோரும் பயன்படுத்திக்கலாம் ஃபோர் வீ அதாவது நாலு சக்கர வண்டியாகவும் அதை பயன்படுத்திக்கலாம் அப்பிடின்னமாரி ஒரு இதில் போய் பண்ணோம் பண்ணதில் நானும் என் நண்பனும் நண்பன் ஒருத்தன் இருக்கான் அவனும் நானும் பண்ணோம் ரெண்டு பேரும் பண்ணுறப்ப நல்லா அழகாவே தான் வந்துச்சு அதில் வந்து வ முதல் முறையாக பண்ணப்போ அது வந்து தவறாயிருச்சு இன்னொரு முறை பண்ணோம் அது வந்து நாங்கள் அதை எது நாங்களாக பண்ணலை அது ஒரு நாங்கள் ஒரு புத்தகத்தில் படித்தோம் அந்த புத்தகத்தில் வந்து இந்தமாதிரி என்னென்ன பொருட்கள் வேணும் எல்லாமே போட்டிருந்துச்சி அதை வந்து அதை நாங்கள் ஒரு சப்போட்டாக எடுத்து பண்ணோம் பண்ணப்போ இரண்டாவது முறை முக்கால்வாசி சரியாக வந்துருச்சு ஒரு கால்வாசி தவறாயிருச்சு மறுபடியும் பண்ணோம் ஃபுல்லாக இதாகிடுச்சி கொண்டு வந்தோம் அது வந்து எங்களால் கையில் கொண்டு வர முடியலை அதிலே நிறையா பணம் செலவாயிடுச்சு புதுசாக ஒரு ஆட்டோ பிடிக்கிலான்னு பார்த்தாலும் எங்கிட்ட பணம் அவ்வளோவா இல்லை வீட்டில இருந்து சைக்கிள்ல வச்சு தள்ளிட்டே வந்தோம் ஏழு கிலோ மீட்டர் தள்ளிட்டு வந்தோம் தள்ளிட்டு வந்து கல்லூரியில வந்து காமித்தோம் கல்லூரியில வந்து ரொம்ப பாராட்டினாங்க ஏன்னா எல்லாருமே செஞ்சது அட்டையில் செஞ்சிருந்தாங்க அந்த கடைகள்ல வாங்கி செஞ்சிருந்தாங்க நான் வந்து கிடைக்கிற திங்க்ஸை வச்சு பண்ணி அதுவும் பெருசாக பண்ணியிருந்தோம் யாரும் எதிர்பார்க்காததை ஒன்றை பண்ணியிருந்தோம் அது வந்து ஏன் கல்லூரி ரொம்ப பாராட்டி அதில் வந்து எங்களுக்கு முதல் பரிசு இன்னொரு நண்பன் வாங்கிட்டான் இரண்டாம் பரிசு எங்களுக்கு கொடுத்தாங்க அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது இன்ன வரைக்குமே அந்த ஃபோட்டோவை பார்த்து நான் ரொம்ப மகிழ்ச்சி பண்ணுவேன்